அஞ்சு எண்பது எட்நூற்றி முப்பத்து ஒன்பது மூணு ஐம்பத்தாறு தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நாலு ரெண்டு மூணு தொள்ளாயிரத்து எண்பத்து ஏழு ஒம்பது எண்பத்து மூணு நூற்றி எண்பத்து ஒன்பது எட்டு இருபத்தி ஒன்பது ஐநூற்றி தொண்ணு ஐநூற்றி நாற்பத்தி மூணு